நான் வந்து மீஷோவில் ஆர்டரு கொடுத்துருந்தேன் பொருட்களெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அதில் செலக்ட் பண்ணும் போது ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தேன்னா கையில் வரும் பொழுது அது நாம் எதிர்ப்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்த மாதிரி அதில் வந்து பார்க்குறப் பொருள் பிடிச்ச மாதிரி இருந்தது வேறு மாதிரி வந்துருக்கு கலரெல்லாம் நல்லாயில்ல அதைப்போல் சைஸு வந்து வித்தியாசமாக வந்துருக்குது நாம் ட்ரெஸ் செலெக்ட் பண்ணும் பொழுது ஒரு ம ட்ரிபிள் எக்ஸ்எல் போட்டிருந்தேன் அது நல்லா இருந்தா அழகா இருந்து சொல்வோன்னு பார்த்தா போட்டு பார்த்தோன்னே பிடிப்பா ஆகிருச்சி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எடுத்து நான் ஏமாந்துருக்கிறேன் விளம்பரங்கள் எல்லாம் நல்லா தெளிவாக இருந்த மாதிரி கொடுக்குறாங்க சரி சீப் அன் பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு நாங்கள் வந்து கொடுத்தேன்னா வாங்கினீங்கன்னா சில பொருள்கள் வந்து ஏமாற்று வேலையாக தான் இருக்குது மற்றபடி சில எதிர்ப்பார்த்ததை விட சில பொருட்கள் ஆசைப்பட்டு வாங்குகிறோம் அது வந்து சில டைமில் லேட்டாக தான் வருது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கிருக்கிறோம் வளையல் வந்து வாங்கி அழகா இருக்குதுன்னு சொல்லி டிசையினு ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லி நான் ஆர்டர் கொடுத்து வாங்கினேன் வந்து பார்த்தீங்கனா அது கொஞ்சம் நாளிலேயே வெளிரி போய் ஒரு மாதிரி ஃபேட்டாகி கலரெல்லாம் மங்கின கலர் மாதிரி ஆகிடுச்சி அப்படி ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு மாதிரி வருது ட்ரெஸ்ஸு வந்து சிலச கலருகள் நல்லா இருக்குது வந்து பார்த்தேன்னா அந்த கலர் நம்ம போட்ட கலரும் வரமாட்டேங்குது வேறு கலர்ஸு இருந்த மாதிரி இருக்குது ஆர்டர் கொடுக்குற பொருட்களெல்லாம் மாறியும் வருது அதெல்லாம் சில சமயங்களில் மக்களையும் ஏமாற்றும் வேலையும் நடக்குது அப்புறம் கையில் வந்து ஒரு ப்ரைஸ்லெட்டு பார்க்க அழகா இருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தோம் வந்து பார்த்தீங்கனா அந்த பொருள் வந்து பேக்கிங்கெல்லாம் நல்லா அழகா இருந்துச்சு அதுவும் ஒ வெளிரி போயிடுது செயின்னு அதே போல ச்ச ஆர்டர் கொடுத்த செயின்னு சீப் அன் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நாலு செயின்னு ஆர்டர் கொடுத்துருந் அந்த நாலு பொருளும் பார்த்தீங்கனா ஒரு வாரம் கூட இருக்காது அலுமினியம் செயினு மாதிரி கவரிங் நினைச்சி வாங்குனால் அது வந்து குவாலிட்டி இல்லாத பொருளாக இருந்தது இப்படி பல கம்பெனிகளில் வந்து பொருட்கள் ஏமாற்றும் வேலை நடக்குது